எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு பாத்திங்கனா எஃப் ஜெட்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரெட் ஆர்சி டூ ஹண்ட்ரெட் ராயல் என்ஃபீல்ட் பைக்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நான் வச்சிருக்க பைக்கு பாத்திங்கனா ஆல்ஃபா ஸ்கூட்டி பைக்கு அது ரொம்ப அற்புதமான பைக்கு அப்புறோம் எந்த பைக் வந்து பயணத்துக்கு ஈஸியாக இருக்குன்னா யூனிகார்ன் பைக் ஈஸியாக இருக்கும் அப்புறோம் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஈஸியாக இருக்கும் யூனிகார்ன் வந்து போகும்மோது ஓட்டுறக்கு எல்லா நல்லா இருக்கும் அப்புறோம் மிகவும் பிடிச்ச பைக் எதுனா ஆ அ ஆர்சி டூ ஹண்ட்ரெட் அண்டு எஃப் ஜெட்டு கேடிஎம் பைக்லாம் ரொம்ப அருமையா இருக்கும்